ஹலோ கா காய்கறி கடைங்களா சில்லறையா பண்ணுவிங்களா இல்லை ஹோல் சேலுங்களா ஆ எங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு காய்கறி வேணும் சப்ளை பண்ண முடியுங்களா இந்த காய்கறிலாம் மார்க்கெட்டுக்கு எங்கேருந்து வருது

எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க காய்கறி வாங்கறதுக்கு

அதான் எங்களுக்கு கல்யாண இதாயிருக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சமையலுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆமாம் அதுக்கு தகுந்தாப்பில் காய்கறிலாம் வேணும் ரேட்லாம் எப்படி பண்ணுவிங்க நீங்கள் இப்படி தான் சொல்லுவிங்க அப்புறம் கடைசியில் கம்மி பண்ண மாட்டிங்களே நாங்கள் ரெகுலராக கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் சரி நாங்கள் லிஸ்ட் சொல்லணுங்களா இப்போ லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ச்சிடுளாங்களா இல்லை பேமெண்ட் எப்படி பண்ணலாம் ஆ காளான்லாம் கிடைக்குங்களா ஆ காளான் ஒரு பத்து கிலோ ம் ம் ஆ காளான் பத்து கிலோ

கேரட் அஞ்சு கிலோ பீன்ஸ் அஞ்சு கிலோ ஆ முட்டைக்கோஸ் பத்து கிலோ செள செள ஒரு கிலோ செள செள செள செளவ் சரி ஒரு பத்து கிலோ உருளைக்கிழங்கு இருபது பெரிய வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் இது நைட்டுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினைஞ்சி கிலோ இஞ்சி மூணு கிலோ பச்சை மிளகா நாலு கிலோ கத்திரிக்காய் பதினைஞ்சி கிலோ மாங்காய் ஒரு மூணு கிலோ முருங்கக்காய் மூணு கிலோ பூசணிக்காய் பத்து கிலோ அப்பறம் ஐம்பது வாழக்கா தேங்காய் ஒரு பத்து அப்புறம் என்ன மிளகாய் இரண்டு கிலோ அவரக்காய் இரண்டு கிலோ தக்காளி இருபது கிலோ

ம் பத்தாயிரம் அவ்வளோவா வருது நான் இங்கே ஒரு பக்கத்தில் மல்லிகை கடையில் கேட்டேன் நான் இங்கே பக்கத்தில் கேட்டு விசாரிச்சேங்க அது ஆறுரூவா தான் வருன்னாங்க

வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவிங்க ஒரு இட ஒரு ஆயிரத்து இரநூறு சரி நம்ம அட்ரஸ் வந்து விருத்தாச்சலம் ஆ விருத்தாச்சலம் திருவள்ளுவர் நகர் ஆ அஞ்சாவது குறுக்குத் தெரு சாத்துக்கூடலூர் ரோடு விருதாச்சலம் எனக்கு அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழம சரிங்களா சரி சரி ஓகே காய்யெல்லாம் நல்லாருக்கணும் டைம் டைம்க்கு வந்து